மதிய விருந்துக்கு ஃபிரெண்ட்டுங்களை கூப்பிட்டு வந்து வடை பாயசம் அப்பளம் போண்டா அந்த மாதிரில்லாம் சமைச்சி போடணும் ரெண்டாவது வந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்தில் வந்து சொந்தக்காரவங்களெளல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அவங்களெல்லாம் நல்லா கூட்டுட்டு வந்து நல்லா சாப்பாடுல்லாம் போட்டு நல்லா கவனிச்சு அனுப்புவோம் இப்போ எங்கூரில் வந்து மாரியம்மா கோயில் மாரியம்மா கோயில் திருவிழா நடக்குது அந்த திருவிழாக்கு வந்து நல்லா மாரியம்மா கோயிலுக்கு வந்து போய் விளக்கு தட்டு எடுப்போம் விறகு வெட்டு விறகு எல்லாம் வெ கோயிலுக்கு எல்லாம் மரம் எல்லாம் நடுவாங்க லைட்டு சீரியல் எல்லாம் போடுவாங்க போட்டுவிட்டு அங்கே அப்புறமா ஆடுல்லாம் வெட்டுவோம் சொந்த பந்தத்தல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு விருந்துல்லாம் வைக்கிவோம் விருந்து வச்சு எல்லாம் அவங்களெல்லாம் நல்லா கவனிச்சு அனுப்புனோம் அப்பறமாக வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் ஊரில் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பூஜை போடுவாங்க அப்பயும் சொந்த பந்தத்தல்லாம் கூப்பிட்டு பக்கம் பக்கம் ஊருக்கார் சொந்த ஊ சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வச்சு அங்கே பூஜை நடக்கும் அஞ்சி நாள் அந்த மாதிரி பூஜை நடந்துச்சின்னாக்க அந்த பூஜைல வந்து நாங்கள் வந்து கலந்துக்குவோம் அதை அந்த பூஜை ம அஞ்சு நாள் பூஜை மட்டும் இல்லாமல் நாற்பது நாள் வந்து மண்டல பூஜைன்னு சொல்லிவிட்டு போடுவாங்க அந்த மண்டல பூஜையில வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் அன்னதானம் அந்த மாதிரி எல்லாம் செய்வோம் எங்கள் ஊரில் வந்து ஒரு நாற்பது வீடு இருக்கு அந்த நாற்பது வீட்டில வந்து ஆளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து அங்கே அன்னதானம்லாம் செய்வோம் பிரசாதம்லாம் கொடுப்போம் பொங்கல் அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் செஞ்சு சாப்பாடு போடுவோம்